ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் பார்வதி பேசுறீங்களா அப்படியா என்ன மேம் படிச்சிருக்கீங்க

ம் வேறு

ஆமாம் எங்கள் கம் எங்கள் கம்பெனியில வந்து இந்த கம்ப்யூட்ரு சிஸ்டம் பார்க்குற வேலை இருக்கு அந்த வேலைக்கு நாங்கள் ஆட்கள் தேடிகிட்டு தான் இருக்கோம் அடுத்த வாரம் இன்ட்ரிவ் வச்சுருக்கோம் நீங்கள் வேறு எதுவும் கோர்ஸ் வச்சுருக்கீங்களா மேடம் அதைத்தான் வச்சுருக்கீங்களா நீங்கள் உங்களுக்கு எந்த ஊர் சொன்னீங்க ஸ்ரீவைகுண்டமா எங்கே மதுரையில் இருக்கு எங்கள் கம்பெனி எங்கள் ஆபீஸ்ஸு ஸ்ரீவைகுண்டத்துலருந்து நீங்கள் இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குமா இல்லை உங்கள் நீங்கள் இங்கே வேலை பார்க்கணுன்னா ஹாஸ்ட்டலில் தான் தங்கி வேலை பார்க்கணும் இங்கே நாங்கள் கொடுக்கற சாலரி வந்து உங்களுக்கு பத்துமா சாப்பாடெல்லாம் அதுலையே தான் பார்த்துக்கிடணும் சால்ரி என்ன ஒரு ஏழாயிரருவா கொடுப்போம் அவ்ளோ தான் ஆமாம் அவ்ளோதான் த தர தருவோம் எந்த ஃபேம்லியாக இருந்தாலும் நாங்கள் அவ்ளோ தான் கொடுக்க முடியும் மேடம் அந்த அந்த அந்த வேலைக்குள்ளது சாலரி அவ்ளோ தான் நீங்கள் பாக்குறதை பொறுத்து நாங்கள் கூட்டிக்கொடுப்போம்

நீங்கள் எவ்வளோ நீங்கள் எவ்ளோத்துக்குள்ளே வேலை பார்க்கீங்களோ உங்கள் சர்வீஸை பொறுத்து இத்தனை வருஷம் வேலை பார்க்கறாங்க இவங்க நல்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்னு உங்களோட சர்வீஸை பொறுத்து நாங்கள் உங்களுக்கு சாலரிய கூட்டிக்கொடுப்போம் அடுத்தவாரம் இன்டர்வ்யூ ஆமாம் அடுத்தவாரம் இன்டர்வ்யூ இருக்கு நீங்கள் வேணா நான் வேணா ஃபோன் அடிச்சு உங்களுக்கு சொல்லுறேன் நீங்கள் வேணா வந்து இன்டர்வ்யூ அட்டன்ட் பண்ணுங்கள் காலையில் இங்கே பத்து மணிக்கு இன்டர்வ்யூ நீங்கள் அதற்கேத்த மாதிரி உங்கள் ஊர்லேருந்து எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தை கணக்கு பண்ணி இங்கே பத்து மணிக்கு இருக்குறமாதிரி வாங்க

வேறு சொல்லுங்கள் வேறு எதுவும் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்கா எக்ஸ்ட்டா எதுவும் கம்ப்யூட்டர் இந்தமாதிரி எதுவும் தெரிஞ்ச இப்போ எதாவது இருக்கா படிச்சுருக்கீங்களா அ அது உங்க படிப்பு மேடம் வேறு எக்ஸ்ட்டா எதுவும் படிச்சுருக்கீங்களான்னு கேட்டேன் அதான் அதான் படிச்சுருக்கீங்க என்ன அப்படியா சரிங்க மேடம் நீங்கள் அடுத்த வாரம் இன்ட்ரிவ் வச்சுருக்கோம் நீங்கள் நாங்கள் நாங்கள் ஃபோ ஃபோன் அடிச்சோம் உங்க ஃபோன் அடிச்சு கூப்பிட்றோம் நீங்கள் வாங்க என்ன வந்து இன்ட்ரிவ் அட்டன்ட் பண்ணுங்கள்

சரி மேடம் வாங்க